யோகாவில் நிறைய போஸ் இருக்குது ஆனால் எனக்கு பிடிச்ச போஸ்ஸு நான் செய்கிற போஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அது வந்து பத்மாசனம் சர்வங்காசனம் மூலபந்தாசனம் பூரண முக்தாசனம் இது நாலும் நான் பண்ணுறேன் காலையில் டெய்லி பத்மாசனம்னு சொன்னால் மன அமைதி தருது நம்மளுக்கு சிறுநீரக கோளாறுகளை சரி பண்ணிடுது பத்மாசனத்தைப் பொறுத்த வரைக்கும் அது சர்வாங்காசனம் வந்து இரத்த சுழற்சி நல்லா சரி பண்ணுது அது மன அழுத்தத்தையும் குறை குறைக்கிது நம்மளுக்கு தைரியத்தை உண்டு பண்ணுது சர்வாங்காசனம் மூலபந்தாசனம் சொன்னால் உடலில் இருக்கற எல்லா தசைகளையும் வலுப்படுத்தது அதனால் அது செய்கிறேன் நான் பூரண முக்தாசனன்னால் கோபுரா போஸ்னு சில பேர் சொல்லுவாங்க அது வந்து முதுகு கீழ்த்தண்டு மற்றும் மேல் நாடியில் உள்ள தசையை வலுப்படுத்துது அதை அது மட்டும் இல்லாமல் மூச்சுத் திணறலை குறைச்சி மனதை சுறுசுறுப்பாக வைக்க உதவும் இதில் இத் யோகா பண்ணால் பொதுவாக இதில் உடம்புக்கு புத்துணர்ச்சி அமைதி ந தருது அதனால் யோகா பண்ணுங்கள்